நான் வந்து டென்த்து படிக்கும் போது வந்து செம்பருத்தி பாகம் பிரிக்கிற பாகம் பிரிக்கிற ப்ராஜெக்ட் வந்து செஞ்சேன் அதில் வந்து செம்பருத்தி பூ தனியாக அதுக்கப்புறம் வந்து மகரந்தப்பை மகரந்தத் தாள் பூ இலை துகள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் தனியாக பாகம் பிரித்து அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது இந்த மாதிரிலாம் வந்து எங்கள் சயின்ஸ் சார் வந்து எங்களுக்கு சொல்லிக்கொடுத்தாரு